இந்தியாவில் பிரபலமான விஞ்ஞானி அப்படின்னு யாருன்னு கேட்டால் குழந்தை கூட சொல்லும் ஐயா மறைந்த ஏபிஜே அப்துல்கலாம் ஐயா அவர்கள் இவரை எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இவர் வந்து ஸ் செய்த சாதனைகள் அளப்பரியது நாட்டு மக்களுக்கும் சரி இன் இந்தியாவை வந்து ஒரு படி ஒரு படி நான் சொல்ல மாட்டேன் ஒரு நூறு சதவீதம் மற்ற மாட் நாடுகள் வந்து மதிக்கிறத்துக்கு உண்டான அமைப்புகளை இவர் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இது எதனால் இதை சொல்ல சொல்கிறேன் அப்படின்னா நம்ப வந்து விஞ்ஞான ஆராய்ச்சியில் ரொம்பவும் பின் தங்கி இருந்த காலங்களெலாம் நிறைய இருந்துருக்குது அப்படி இல்லாமல் நம்ப இந்தியாவை தலை நோ தலைசிறந்த நாடுகளாக கொண்டு வரத்துக்கு உண்டான முயற்சிகள் அத்தனையும் ஏபிஜே அப்துல்கலாம் ஐயா எடுத்திருக்காரு இவர் மூலமாக தான் நம்ப விஞ்ஞானத்தில் ஒவ்வொரு கட்டமாக மேலோங்கி போய்க்கிட்டே இருக்கோம் இப்போ சந்திராயனுக்கு நிலவுக்கும் அப்புறோம் வந்து மங்கள்யான் இது எல்லாத்துக்குமே நம்ப வந்து செயற்கைகோள் அனுப்பியிருக்கோம் இந்த செயற்கைகோள் மூலமாக நம்ப நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அளப்பரியது நிறைய நிறைய விஷயங்கள் அது சொல்லில் அடங்காதது அந்த மாதிரி விஷயத்த ஆணிவேர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஏபிஜே அப்துல்கலாம் ஐயா இது மட்டும் இல்லாமல் அணுகுண்டு இந்தியா வந்து அணுகுண்டு தயாரிப்புலையும் ஈடுபட வேண்டும் ஈடுபடணும் அப்படின்ற முனைப்போடு செயல்பட்டு அதுக்கு உண்டான ஒரு விதையை வித்திட்டவர் ஏபிஜே அப்துல்கலாம் ஐயா அவர் விஞ்ஞானியாக மட்டும் இல்லாமல் நாட்டை வழி நடத்தக்கூடிய முதன்மை அமைச்சராகவும் அதாவது இருந்துருக்கார் அவர் செயல்கள் அளப்பரியது அவரை சு சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட கூடிய விஷயங்கள்ல நம்பல்லாம் வந்து இருந்துட்டிருக்கணும் ஒரு காலக்கட்டத்தில் இந்தியாவை பார்த்திங்க அப்படின்னா ஏளனம் பேசிக்கொண்டு இருந்த நாட்கள் இருந்துருக்குது அவர்களையெல்லாம் பின்னுக்கு தள்ளி இப்பொழுது இந்தியா செயற்கைகோள் அனுப்புவதில் மிக மிக மிக முதன்மையான நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது இதற்கு முழுமுதற் காரணமும் அவர் வழி வகையில் வந்தவங்க தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே இப்போ அவர் சொல்லிக்கொடுத்த விஷயங்கள ஏற்படுத்தி அதில் ஒரு ஒவ்வொரு விஷயங்களா நுண்ணிய விஷயங்களா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே எடுத்து கொண்டு போயிட்டிருக்காருகள் அதனால் எனக்கு ஏபிஜே அப்துல்கலாம் ஐயாவை மிகவும் நன்றாக பிடிக்கும்